சொல்லுங்க சார் ஓகே சரிங் சார் ம் ம் ஆ ஆமாம் சார் நீங்கள் ரைட் ஹேண்டில் வேறு அடிபட்டிருக்குன்னு சொல்கிறீங்க பெட்டர் நீங்கள் ஸ்கேன் எடுத்துக்கிறது தான் நல்லதா இருக்கும் இன்னிக்கு த்ரீ ஓ க்ளாக் அப்பாய்ன்மெண்ட் இருக்குது எடுத்துக்குறீங்களா வந்து ஆமாம் சார் நீங்கள் ஆ ப ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கேன் எடுத்துவிட்டு பார்த்துங்க அதுக்கப்புறமா ஆர்த்தோ டாக்டர் நீங்கள் செக் பண்றமாதிரி இருக்கும் ஆர்த்தோ டாக்டர் அப்பாய்ன்மெண்ட் வேணா நான் ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ க்ளாக் போல வருவாங்க இங்கே அவங்களுக்கு வேணா நானே டோக்கன் போட்டுடறேன் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு ஸ்கேன் வரத்துக்கும் டாக்டர் வரத்துக்கும் கரெக்ட்டாக இருக்கும் இருந்து செக் பண்ணி பாருங்கள் என்னன்ட்டு ஆமாம் சார் ஆ ஆமாம் சார் அவங்க பெயின் எந்த அளவுக்கு இருக்குது எந்த அளவுக்கு அதில் இன்ஜுரி ஆகிருக்கு அப்படிங்குறத செக் பண்ணிட்டு அதுக்கப்புறந்தான் சார் என்னான்னு சொல்வாங்க நான் வேணா பார்த்துட்டு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் நானே என்னன்ட்டு அதுக்கப்புறம் ஃபிசியோதெரப்பி எடுத்துக்குறீங்களா இல்லை மாவு கட்டு மாரி போடறாங்களா என்னன்ட்டு அது டாக்டர் தான் சார் நீங்கள் கன்சல் பண்ணனும் அதான் சார் நீங்கள் த்ரீ ஓ க்ளாக் ஸ்கேன் எடுத்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட்ஸ் வரத்துக்கு ஒரு ஃபோர் தேர்ட்டி ஆகும் டாக்டர் ஒரு சிக் க்ளாக் வந்துடுவாங்க நீங்கள் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வெயிட் பண்ணி டாக்டரை இருந்து பார்த்துட்டு போயிடுங்க சார் ஆ ஆமாம் சார் ஆமாம் சார் ரைட் ஹேண்டில் வேறு அடிப்பட்டிருக்கு நீங்கள் இருந்து இன்னிக்கே செக் பண்ணிவிட்டே பார்த்துட்டு போயிடுங்க ம் ஆ சரி ஓகே சார் ஆ போட்டுடறேன் சார் தேங்க்யூ